விவசாயிகளுக்கு பிரச்சனைன்னா அது எப்போயுமே அதுக்கான முடிவே கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சினைகள் ஏதாவது ஒரு மூலமாக வந்துகிட்டுதான் இருக்கும் அது தண்ணியாக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஒரு முதலீடாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிரச்சனைதான் அவங்களுக்கு அதுக்கு வந்து காடுன்றது கொஞ்சமாக அது எல்லாருடையும் கொஞ்சம் இருக்குது ஆனால் அதை வந்து பயிர் பண்ணுற அளவுக்கு வருமானம் சூழ்நிலைகள்ன்றது கம்மியாக இருக்குது கவர்மெண்ட்டு வந்து இதை இன்னும் பார்க்கணும் இப்போ காடு வச்சுருந்தா பயிர் பண்ணணும் அப்படின்று ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் அவங்கதான் பயிர் பண்ணணும்னு கொண்டு வரணும் ஏனால் இருக்கப்பட்டவங்க பண்ணுறாங்க இல்லாதவங்க வந்து சும்மா காட்டை போட்டு பார்த்துட்ருக்காங்க தண்ணி வசதி அதில் நிறைய ஃபார்மாலிட்டீஸ் அந்த கவர்மெண்ட் தண்ணி டைம் தண்ணி வர சொன்னால் அது வரதுக்குள்ளே முன்னாடியே ஃபுல்லாக நின்றது கடசி அடிமட்டத்தில் இருக்க நாங்களாம் என்ன பண்ணுறது முன்னாடி எல்லாம் தண்ணி கட்டிவிடுவாங்க அதுவும் எங்கள் பயிர் நிறைய டைம் காஞ்செலாம் போயிருக்குது பக்கத்து காட்டில் தண்ணி அவங்களுக்கு கிணறு இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக கட்டி எங்கள் பயிர் மேலே விட்டுட்டுவாங்க அதுனாலே பயிர் மிதங்கி போயிருக்குது எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் இது எல்லாமே எலி அது இதுன்னு அந்த தொந்தரவு கொஞ்சம் இருக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு விவசாயி கொண்டு போகிறாங்க ஆனால் சில பேர்த்துக்கு விவசாயம்னால் என்ன இன்னமும் இன்னமும் தெரியல அது எப்படி பண்ணணும் செடியெல்லாம் ஏன் ஃபஸ்ட்டு வெட்டி போட்டு பயிர் பண்ணுறாங்க நாற்று விட்றாங்க ஆனால் இன்னமும் யாருக்கும் தெரியல நிறையா தெரிஞ்சிக்கணும் அதை பற்றி இன்னமும் நிறைய விழிப்புணர்ச்சி வரணும்